எங்கள் பகுதியில் உடல் எடையை அதிகரிக்க முயற்சிப்பவர்களுக்கு நான் சில டிப்ஸு தந்தேன் என்னென்ன டிப்ஸ்னா காலையில் எழுந்திரிச்சோன்னேயும் பா என்னது பல்லு விளக்கிட்டு பாதாம் சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும் ஏன்னால் பாதாமில் ந ப பல நன்மைகள் இருக்குது அதை சாப்பிட்டா நம்ம மூளையும் வளரும் நான் நம்ம எடையும் அதாவது நம்ம உடம்பும் கொஞ்சம் ஏறுன்னு சொல்லுவாங்கள் அதே மாதிரி கொழுப்பு மீன்கள் மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது அதே மாதிரி மீன் சாப்பிட்டா எடையும் ஏறும் அந்த அதே கொழுப்பு மீனை சாப்பிட்டா ரொம்ப எடை ஏறும் எண்ணெயும் எண்ணெயும் அவ்ளோக்கு எடுத்துக்கக்கூடாது அதுக்கப்புறம் முந்திரி முந்திரி வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னேயும் ஒன்று சாப்பிட்ணும் இல்லாட்டி நைட்டு தூங்கும் போது ஒன்று இல்லாட்டி இரண்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அதே மாதிரி பால் குடிப்பாங்கள் ஒரு சில பேர் பால் பிடிக்காதுன்னுவாங்க ஒரு சில பேர் பால் பிடிக்கும்பாங்க இப்போ நமக்கு உடம்பு ஏறியே ஆகணும் என்ன நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் என்னையை எல்லாருமே கிண்டல் பண்ணிட்ருக்காங்கள் நான் கன்ஃபார்ம் உடம்பு ஏறியே ஆகணுங்கிறவங்க இந்த இதை அவங்க பால் குடிக்கணுன்னா இந்த பால் குடிப்பீங்கன்னா இந்த இந்த இதை ட்ரை பண்ணிப் பாருங்கள் இந்த இது என்னன்னா பாலையும் தேன் இருக்குல்ல தேனை வந்து பாலில் க நல்ல பாலை காய்ச்சி அதில் சக்கரை போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு இரண்டு ஸ்பூன் தேன் கலந்து நல்ல கலக்கி விட்டு குடிச்சோன்னு வச்சுக்கோங்க ஒரு இரண்டு ஒரு ஒரு மாசம் குடிச்சோன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கே தெரியும் நம்ம கொஞ்சம் குண்டாயிருக்கிறது அதனால் அதுக் அதனால் கூட கொஞ்சம் எடை அதிகரிப்பாங்கள் அதே மாதிரி பீனஸ் பீனஸ்னு ஒன்று சொல்வாங்கள் அது ரொம்ப புரதச்சத்து நமக்கு புரதச்சத்து இருந்தாலே நம்ம எடை ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள் எனக்கு இது உண்மையா என்னன்னு தெரியாது ஆனால் நான் பாலும் தேனும் கலந்து குடிச்சிருக்கேன் அதில் எடை அதிகரிக்கும் இது உண்மை அதுக்கப்புறம் உருளக்கிழங்கு சேனக்கிழங்கு அதே மாதிரி நிறைய கிழங்கு வகைகளெல்லாம் இருக்குது உடம்புக்கு நம்ம நல்ல சத்தான உணவுகள் சாப்பிட்டாலே நமக்கு எடை அதிகமாக இருக்கும் இதில் இந்த உருளக்கிழங்கு வாயுந்தான்னு சொல்லுவாங்கள் ரொம்பவும் சேத்துக்கக் கூடாது ஆனால் நம்ம எடை அதிகரிக்கணுன்னா சேத்துக்கணும் வாயு அதாவது அவங்களுக்கு சேராது உருளைக்கெலங்கு சேராதுன்னா சேனக்கிலங்கு மட்டும் ஒரு சேர்த்தா நம்ம உடம்பு நூற்றி ஐம்பது கலோரி அதிகரிக்குமாம் ஒரு கலோரி எத்தனை ஒரு கலோரி எனக்கு எத்தனைன்னு தெரியாது ஆனால் நூற்றி ஐம்பது கலோரி அதிகரிக்குன்னு சொல்லுவாங்கள் எதனால் இதை சாப்பிட்டா உருளக்கிலங்கயும் சேனக்கிலங்கயும் சாப்பிட்டா அதே மாதிரி தேங்காப்பால் தேங்காப்பால் வந்து சூடா இருக்க உடம்ப குறைக்குன்னு சொல்வாங்கள் உடம்பு ஏறுன்னும் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லிருக்காங்கள் எனக்கு உடம்பு ஏறும் தேங்காய்ப்பால் குடிச்சால் உடம்பு ஏறும் அதனால் தேங்காய்ப்பால் குடி பத்து நாள் அல்லிக விதை கூட சாப்பிட்ணும் ஆளி வித அதாவது ஆளி வித அல்லி வித இல்லை ஆளி வித அது கிடைக்கும் கடையில் கேட்டால் கிடைக்கும் அந்த ஆளி விதைய பத்து நாள் சாப்பிட்டா போதும் ரொம்ப கஸ்டமாக இருக்குது இது இது செய்யுறது கஸ்டமாக இருக்குது எனக்கு பால் குடிக்கிறது கஸ்டமாக இருக்குது சேனக்கிழங்கு சாப்பிட்றது கஸ்டமாக இருக்குது தேங்காய்ப்பால் கா சாப்பிட்றது கஸ்டமாக இருக்குது அப்படின்னு அதெல்லாம் கஸ்டமாக இருந்துச்சுனா ஆளி வித சாப்பிடுங்க ஆளி வந்து கடையில் கேட்டாலே கிடைக்கும் அது பத்து நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டா உடம்பு அதிகரிக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கு இந்த இட்லி தோசை எல்லாம் நம்ம சாப்பிட்றோம்ல இட்லி தோசை சாப்பிட்டா பொதுவாகவே என்ன சாப்பிடுவோம் தேங்காய்ச் சட்னி இல்லாட்டி வெங்காயச் சட்னி சாம்பாரு அல்லது கடலைச் சட்னி அது தான் சாப்பிட்ருப்போம் யாராச்சு எள்ளுப் பொடி சாப்பிட்டுருக்கீங்களா எள்ள அரைத்து அதை பொடியாக்கி சாப்பிட்டா நம்ம உடம்பு ஏறும் எள்ளு சாதாரணமே சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்கள் அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கள் எள்ளு சாப்பிட்டா எள்ளு சாப்பிட்டா என்ன நன்மைன்னு அவங்களுக்குத் தெரியும் அதே மாதிரி எள்ளுப் பொடி உடம்புக்கு நல்லது எள்ளுச் சட்னி சாப்பிட்டாலும் நல்லது அதே மாதிரி பெண் குழந்தைகள் பெண் குழந்தைங்களும் உளுந்து சேர்த்தா பெண் குழந்தைகளுக்கு உளுந்து சேர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த உளுந்து சேர்த்தா உளுந்து சேர்த்து சாப்பிட்டா அவங்க உடம்பு ஏறுன்னு சொல்லுவாங்கள் அதுவும் குலந்தைகளுக்கு மட்டும்தான் உளுந்தோட அந்த வெல்லத்தை வெல்லம் அப்புறம் கொஞ்சம் இது சேர்ப்பாங்க அந்த என்ன சுக்கு அது சேர்த்து சாப்பிட்டா அப்போயும் உடம்பு ஏறும் அப்புறம் அல்சர் இல்லாமல் இருந்தால் அல்சர் இல்லாமல் இருந்தாவே தானாகவே உடம்பு ஏறும் இது தான் உடல் எடையை அதிகரிக்கக் கூடிய டிப்ஸ்